ஆமாங்க எனக்கு பார்த்திங்கன்னா நிறையா நூல்கள் படிக்கிறதுலாம் அவ்வளோ விருப்பங்கள் இருக்காது அதேமாதிரி தான் திருக்குறள் படிக்கலான்னு அந்த புத்தகத்தை எடுக்கும்போது இது எப்படி படித்து முடிக்கப்போகிறோம் அப்படிங்கிறாமாரி இருந்துச்சு ஆனால் அது படிக்க படிக்க படிக்க எனக்கு எப்படிருந்துச்சினா அதுமேல் வந்து ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு ஒவ்வொரு திருக்குறளும் அவ்வளோ ஒரு இனிமையாருந்துச்சு அதனுடைய பொருள்களை கேட்கும்போது மக்களாகிய நாம் எப்படி நடந்துக்கணும் யாருகிட்டே எப்படி பழகணும் எப்படிலா மரியாதை கொடுக்கணும் எதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயங்களை நம்ம திருக்குறளில் அறிஞ்சுக்க முடியுது ஸோ அதுக்கப்பறம் பார்த்திங்கன்னா ஐயோ இந்த புக்கை வந்து இவ்வளோ நாள் படிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்குற எண்ணமும் என் மனசுக்குள்ளே பதிஞ்சிச்சு அப்போ என்னுடைய ஹா என்னுடைய பழக்கத்தை வந்து நான் மாத்திட்டேன் நிறையா நூல்கள் இனிமே படிக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறது தான் என்னுடைய லட்சியமாகவும் இப்போ வந்து இருக்குது கண்டிப்பாக எனக்கு வந்து படிக்க விருப்பமா இல்லாமல் படித்த நூல் வந்து திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படிங்குற தூண்டுறளவுக்கு ஒரு நிலைய உருவாக்குனிச்சு அப்படினா கண்டிப்பாக திருக்குறள் தாங்க